டாக்டர் இந்தமாதிரி நான் சிறுமுகைலேருந்து ஒரு பேஷண்ட் பேசுகிறேன் டாக்டர் இந்தமாதிரி எனக்கு விளையாடிட்ருக்கும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன் இந்தமாதிரி ஓடலாம்ட்டு ஓடும்போது கால் மகுண்டுட்ருச்சு கீழே எனக்கு கீழே பாதத்தில் ஃபுல்லும் சரியான ரொம்ப வலியாருக்குது அது போக வீக்கமாருக்குது டாக்டர் என்ன பண்ணலாங்க ஆமாம் வலி தாங்க முடியல இப்போதைக்கு ஏதாச்சும் பண்ணி வலி ஓரளவுக்கு தாங்குகிறளவுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க

ஸ்கேன் எடுக்கணுங்களா இப்போதைக்கு ஓகே ஓகே டாக்டர் நான் இப்போதைக்கு போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பெயின் கில்லர் வாங்கிட்டு வந்துடறேன் வாங்கி போட்டுக்கிறேன் நாளைக்கு ஆ சரி இப்போ வலி வேறு ரொம்ப ஜாஸ்தியாருக்குங்களா இல்லை வலி வேறு ஜாஸ்தியாருக்குது சரி நைட்டு தூங்க முடியாது இல்லைனா இன்ஜெக்ஷன் தான் போடணும் அதுக்கு பெயின் கில்லர் வாங்கி ஒன்று சாப்ட்டுவிட்டு போட்டுக்கலாங்ளா சரி சரி சரிங்க டாக்டர் சேரி சரிங்க சேரி சரிங்க எட்டு மணிக்கு வந்தால் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் என்னன்று சொல்லிவிடுவீங்களா ஓகே ஓகே ஓகே ஓகேங்க டாக்டர் சரிங்க சரி சரி சரிங்க டாக்டர் ஏனால் எனக்கு டவுட்டாகவேருக்கு ஆனால் உள்ளே ஏதாச்சும் எலும்பு ஏதாச்சும் உடஞ்சிருக்குமா இல்லையான்ட்டு இல்லைனா இந்தளவுக்கு வலி இருக்காது பார்த்திங்னா ரொம்ப நேரம் ஆக ஆக வீக்கமும் ஜாஸ்தியாகிட்டே வருது வலியும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே வருதுங்க டாக்டர் சரிங்க நாளைக்கு காலைல வரட்டுங்களா ம் ஓகேங்க டாக்டர் சரி வச்சுர்றேன் சரிங்க ஆ ஓகே